ம் திலகா நான் மஞ்சு அக்கா பேசுகிறேன் அன்னைக்கு அந்த இந்த சவன் சீட்ரு வண்டியில் நீங்கள் போய்ருந்திங்கள்ல திலகா நாமக்கல் எப்படி அவர் அந்த மணிகண்டன் தானே ட்ரைவரு அவர் எப்படி பரவாயில்லையா ரேட்லாம் எப்படி கேக்கிறாரு ஓ அப்படியா பரவாயில்லையா சரி சரி சரி நாங்கள் அதான் ஒரு ஏழு பேர் அம்மா அப்பா அப்புறம் குட்டீஸ் ஒரு மூணு பேர் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் எல்லாம் போகலான்ட்டு இருக்கிறோம் எப்படி அவர் டிராவல்லாம் எப்படி அவர் வண்டி டிரைவிங்கெல்லாம் எப்படி ஹார்டா இல்லை ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறாரா எப்படி ஓ ஸ்மூத்தாக தான் பண்ணுறாரா சரி சரி சரி சரி ஆ சரி அதுக்கு தான் திலகா கேட்டேன் நான் அவருக்கு அவர்ட்டேயே நம்ம கொஞ்சம் போய்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் கேட்டேன் நாளைக்கோ இல்லாட்டி நாளான்னைக்கோ கிளம்புவோம் திலகா ம்

டோல்கேட்டு நம்ம கொடுத்துட்ணும் ம் சரி சரி திலகா அதுக்கு தான் கேட்டேன் மணிகண்டன் தானே அவர் பேர் ஆ சரி அவர் தான் முதல்ல ஒரு தடவை போயிருக்கிறேன் அதுக்கு அப்புறமேட்டு நம்பர் எங்கிட்ட இல்லை சரி அதுக்கு தான் அவர் எப்படின்னு கேக்கிறதுக்காக தான் கேட்டேன் ஆ ஓஹோ பக்கத்துலேயே அங்கேயே சுற்றி ஏதாவது கோவில் இருந்தால் சொல்கிறாரா ஓகே ஓகே ஆ ஆஹாங் சரி சரி சரி அந்த ஹோட்டலில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பார்க் மாதிரி இருக்கு ஓ அங்கே கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள்லாம் விளையாண்டுச்சிங்களா சரி சரி சரி இங்கேயும் ரெண்டு மூணு குட்டீஸெல்லாம் வராங்கள்ல அதனால நானும் அப்படியே சரி இவரோட நம்பர் மட்டும் எனக்கு அனுப்ச்சுவிடு நான் அவரை கேட்டுவிட்டு ரேட்லாம் என்ன பேச என்னன்னு கிலோமீட்ருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாருன்னு கேட்டுவிட்டு அதுக்கு அப்புறமேட்டு நான் உன்னைய கூப்புடுறேன் ஆமா நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம் திலகா ஆமா திலகா சரி போய்ட்டு வந்துவிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன் ஆ சரிம்மா ரொம்ப தேங்க்ஸு சரி ஓகே